வணக்கம் சார் சொல்லுங்கள் சார் என்னைக்கு சார் வேணும் உங்களுக்கு ஏழாம் தேதி எந் எந்த எந்த டைமுக்கு சார் உங்களுக்கு கேக் வேணும் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் ஓகே சார் ஓகே தான் சார் இப்போ கேக் என்ன சைஸில் சார் எதிர்பார்க்குறீங்க யோசிக்கணுமா சார்

சார் உங்களுக்கு என்னமாதிரி ஃப்ளேவரில் சார் வேணும் வெண்ணிலா ஃப்ளேவரா சார் சார் இது பேர்த்டே பார்ட்டியா பேர் யாருக்கு சார் யார் பேரில் சார்

சரி சார் ஆ என்ன டேட் ஆப் பெர்த் சார் என்ன சார் போடணும் ஓகே சார் ஆ பேர் டிசைன்லாம் என்ன சார் வைக்கணும் பூ டிசைன் அந்தமாதிரி எந்த டிசைன்ஸ் உங்களுக்கு கேக் வேணும் சார் கேக்கோட சர்கிளில் வேணுமா இல்லை க ரெக்டாங்கிள் அதுமாதிரி வேணுமா சார் இல்லைனா வேறு ஏதாவது டிசைன்லாம் ஆல்டர் பண்ணி வேணுமா சார் ஹார்ட் போட்டுருணுமா சார் ஓகே சார் சரி சா சார் மொத்தமாக வந்து தௌசண்ட் டூ சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஆவும் சார் சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஆகும் சார் சார் நீங்கள் வந்து எப்போ கரெக்ட் டைம் சொன்னிங்கன்னா அதுக்குள்ளே நாங்கள் கேக்கு எடுத்து வச்சிருவோம் அட்வான்ஸ்ஸு எதாவது ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக்கா ஓகே சார் ஆ அட்வான்ஸ் எவ்வளோ சார் அட்வான்ஸ் ஒ அட்வான்ஸ் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்திங்கனா கரெக்டாக இருக்கும் சார் கேக் ரெடி பண்ண கரெக்ட்டாக இருக்கும் சார் ஓகே சார் நாங்கள் வந்து எங்கள் கடை நம் ஜி பே நம்பரை அனுப்புகிறோம் நீங்கள் ஜி பே அட்வான்ஸ் அந்த தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கொடுத்துருங்க நாங்கள் கேக் ரெடி பண்ணி வச்சுருவோம் சரி சரி சரி சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ ஃபார் த கான்ஸ்சன்ட்ரேட் கான்டேட்டிங் தேங்க் யூ